எனக்கு வந்து ஓவியங்களில் வந்து நிறையா பேர் இருக்காங்க அதில் வந்து தாக்கத்தை ஏற்பட்ட ஓவியர் யார் அப்படினா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் என்னோட ஸ்டாப்புன்னு சொல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க என்னோட ஆசிரியர் அவங்க வந்து இங்கேதான் படித்தாங்க அவங்க வந்து எப்படினா ஒவ்வொரு இதிலையுமே எப்படி நம்ம வந்து பொறுமையாகவும் அதை வந்து ஈஸியாகவும் எப்படி எளிதாக வந்து கற்று கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறையா வந்து சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு சின்னசின்ன நுணுக்கங்கள் எல்லாமே அவங்ககிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஓவிய இயக்கங்கள் வந்து இங்கே நிறையா இருக்குது அழகப்பா பல்கலைக்கழகத்திலே நிறையா இருக்குது ஓவிய இயக்கங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதே மாதிரி ஓ ஓவிய வேலையிலே நான் என்ன மாதிரி வேலைகள் பார்க்க விரும்புகிறேன் அப்படினா சுவரோவியங்கள் வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது விளம்பரங்களுக்காக இல்லை வீட்டிலையே இப்போ உள்ள நிறையா பேர் வந்து வீட்டிலையே நிறையா வரைய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி சுவரோவியங்கள் வரையதுதான் எனக்கு பிடிச்ச வேலை